இட்லி பூரி பொங்கல் தோசை உப்புமா அரிசி உப்புமா ஆப்பம் ரவா உப்புமா வெண்பொங்கல் சக்கரைப் பொங்கல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் புதினா சாதம் கொத்தமல்லி சாதம் தக்காளி சாதம் லெமன் சாதம் புளி சாதம் கூட்டு பொரியல் அவியல் துவையல் மோர் குழம்பு வத்தக் குழம்பு வடை பஜ்ஜி சுண்டல் இடியாப்பம் பிரியாணி பிரிஞ்சி இல சாதம் வெஜ் பிரி பொலவு வெஜ் பிரியாணி நூடுல்ஸ் ஃப்ரைட் நூடுல்ஸ் ரவா கிச்சடி கோதுமை கிச்சடி சம்பா கிச்சடி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மெதுவடை மசால் வடை